தமிழ்நாட்டின் முக்கிய சுகாதார பிரச்சனைகள் வந்து ஏரி குளம் ஆறு டேங்குகளை அகற்ற வேண்டிய கழிவு நீர்களை அகற்றவில்லை அடுத்து வந்து சுத்தமான சுத்திகரித்துள்ள பேக்ட்ரிகளில் உள்ள கழிவுநீர்களை அகற்ற வேண்டும் மெடிக்கல் மெடிக்கல் கேம்ப் மருத்துவமனையில் உள்ள குப்பைக்கூ கூலங்களை எல்லாம் அங்கங்கே உள்ள பிளாஸ்டிக் குப்பைகளையும் அங்கங்கே அகற்ற வேண்டும் சுகாதார பிரச்சனைகள் வந்து கொசு கொசு மருந்து அடிப்பது அது அடிக்காமல் இருப்பது அடுத்து வந்து புழு பூச்சிகள் உருவாகிறது கொசுவினால் டெங்கு உருவாகிறது அடுத்து வந்து ரோட்டுகளில் பூசணிக்காய் உடைப்பது அதனால சிலர் ஆக்சிடென்டுகள் உருவாக்கிறது கழிவு நீரை அகற்ற வேண்டும் பேக்ட்ரிகளில் உள்ள நச்சுத்தன்மைகளால் வன வாயுக்கள் ஏற்பட்டு அது என்ன இறப்பு புதுப்புது டிஸ்டீஸ் பரவுது அதை அகற்ற வேண்டும் குடிநீரில் உள்ள கெமி என கெமிக் கெமிக்கலை கலக்காமல் ஒரிஜினல் பேக்ட்ரி உருவாகிறது அது ஒன்று குடிநீரில் உள்ள பேக்ட்ரிகள் என்ன கழிவுகளை அகற்ற வேண்டும் நச் நச்சுத்தன்மைகள் நச்சுத்தன்மையினால் குடிக்க வேண்டி குடி குடிச்சு தண் தண்ணீர்களை அதனால் வரும் ஜூரம் ஃபீவர் எல்லாமே உருவாகிறது உரல்களில் உள்ள இப்போ உரல்கள் எதுவரை தேங்கி வைத்ததனால் தண்ணி தேங்கி மழைநீர் தேங்கி நிற்பதனால் அதனால் கொசுக்கள் உருவாகி டெங்கு உருவாகிறது அடுத்து வந்து தண்ணியினாலும் நச்சுக் கலப்பதனால் உ என்ன காலரா டெங்கு கலாரா புதுப்புது டிசீஸ் பரவுகிறது அதுமாதிரி ரோட்டு புறங்களில் உள்ள ரோட்டு புறங்களில் உள்ள எச்சி துப்புவதனால் அதிலுள்ள எச்சியினால் எச்சை காசநோய் ஏகப்பட்ட நோய்கள் பரவுகிறது மருத்துவமனையில் உள்ள கழிவுகளை அகற்றாமல் இருப்பதனால் புது புது டிசீஸ் க மருத்துவமனையில் உருவாகிறது